பணியிடங்களில் கண்டிப்பாக சண்டைகள் ச சச்சரவுகள் நடந்துக்கொண்டிருக்கும் இது ஒரு இயற்கையான நீதி தான் அப்பொழுது நான் மிகவும் கடைபிடிப்பதும் எனது மௌனம் மற்றுமே ஒரு வேளை என்னை சார்ந்து இல்லாமல் வேறேதும் பிரச்சனைகள் நடந்தால் இரு பக்கத்தரப்புகளையும் நான் கேட்டு அதன் ப அதில் எந்த பக்கம் நியாயம் இருக்கிறதோ அதை வந்து அநியாயமாக பேசுபவரிடத்தில் நான் வந்து இது ஞாயமான ஒரு விஷயம் என்று என்னால் முடிந்த அளவுக்கு நான் சமாளிக்கப் பார்ப்பேன்